இந்தமாரி நாங்கள் டூர் போகலானு ப்ளான் போட்டிருக்கோம் ஒரு த்ரீ டேஸ் போகலானு ப்ளான் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வீக் சேட்டர்டே ப்ளேஸ் வந்து கல்லணை டேமும் ஸ்ரீரங்கம் டெம்புளும் போகலான்ருக்கோம் எவ்வளோ ஆகும் டீசல்லாம் யார் போடணும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் அது கம்மியா இல்லையா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் போட்டுக்கோங்களேன் தேர்ட்டி ஃபைவ் அந்தமாதிரி அதுக்கு மே கீழே குறைக்க மாட்டீங்களா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் ஒரு ட டென் மெம்பர்ஸ் போகிறோம் அங்கே அப்புறோம் ப டேமுக்கு போகிற வழியில் அங்கே வந்து எங்கள் ஊருலருந்து ஒரு டென் ரிலேட்டிவ்ஸ் வராங்க அங்கே போகிற வழியிலே அவங்கள பிக்கப் பண்ணிக்கணும் ஃபுட்டு எல்லாமே நீங்களே ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா பஸ்ல பஸ்ஸா வேன் பஸ்ஸு மாரியா வேன் மாரியா ம் ம் லக்கேஜ்லாம் வைக்க ம் லக்கேஜ் வைக்கலாம் இடம் இருக்குமா ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீக் சேட்டர்டே போகணும் த்ரீ டேஸ்ஸு நீங்கள் எப்போ போகலான்ட்டு எனக்கு கொஞ்சம் காண்டேக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நாங்கள் அட்ரஸ்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுகிறேன் எதனால் டவுட்னால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சேட்டர்டே மார்னிங் சேட்டர்டே மார்னிங் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஈவினிங் கிளம்புறோம் ஓகே ஓகே